எங்கள் உன உறவினர்களை அன்பாக நாங்கள் நடத்துவோங்க அவங்க வராங்க எங்கள் வீட்டுக்கு உறவினர் கெஸ்ட் வரங்கனாலே ஒரே ஹேப்பியாக இருக்கும் ரொம்பவும் மிகவும் சந்தோஷமா இருக்கும் அவங்க அவங்கள நாங்கள் நல்லா அன்போடு இன்வைட் பண்ணுவோம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைப்போம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக் கொடுப்போம் அவங்க மனது நோகாமல் நடந்துக்குவோம் அவங்க அவங்கள நல்லா பார்த்துக்குவோம் அவங்களல்லாம் நிறைய டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஏரியாவுக்கு அங்கங்கே கூட்டிகிட்டு போவோம் அவங்களோட நிறைய ஸ்பென்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் அவங்க வந்தாலே வீட்டில் ஒரு மரம மன மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்குணுன்னு நாங்கள் எப்பயுமே நினச்சிட்டுருப்போம் அப்புறம் அவர்களுக்காக ஒ சமைக்கணுன்னால் அவர்களுக்கு சமைத்து கொடுக்கணுன்னா சிக்கன் மட்டன் ஃப்ஷ் ஃப்ரை பிரியாணி அப்புறம் காலையில் புட்டு மீன் குழம்பும் செஞ்சுக் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவோம் நைட்டில் இடியாப்பம் சொதி இதுமாதிரிலாம் வச்சு அவர்களுக்கு சமைத்து கொடுக்கணும் அப்புறம் அவங்கள அவர்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணுமோ அதை அவர்களுக்கு அன்போடு அரவணைப்போடு சமைச்சி தரணும்னு ஆசைப்படுவேன் அவங்க மனது நோகாத படி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க புள் அவர்களுக்கு பிடிச்ச உணவு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு அவங்கள பார்த்து பார்த்து சமைச்சி கொடுத்து பரிமாறுவோம் அந்த சாப்பாடு அவங்க அவர்களுக்கு மிகவும் பிடிச்சமானதாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த விருந்தினரை ரொம்ப ஹேப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றதுல சமையல் செஞ்சுக் கொடுத்து ஹேப்பியாக வச்சுக்குவேன்